ஹலோ கேட்குதா ஆன் சொல்லுமா என்ன எந்த டிப்பார்ட்மென்ட் எந்த இயர் ஆன் சொல்லுமா எப்படிமா மிஸ் பண்ணுவ ஐடி கார்ட் உன் கழுத்தில் இருக்கு நீ எப்படி மிஸ் பண்ணுவ எங்கே போன எப்படி மிஸ் பண்ண

ம் நீ பிடி சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியா ம் என்ன சொன்னார் ம் அங்கே பில்ப்பர்லாம் இருப்பாங்களே அவங்கள் கிட்ட கேட்டியாமா ம் ம் சரி ஓகே நீ அப்போ என்ன பண்ணு உன் ப்ளெட் குரூப் தெரியுமா உனக்கு ப்ளெட் குரூப் ம் சரி ஓகே ப்ளெட் குரூப் அந்த இது இருக்கும் இல்லையா அது அதுக்கப்புறம் உன்னோட ஃபோட்டோ ரெண்டு எடுத்துகிட்டு நாளைக்கு ஆஃபிஸில் இருப்பங்கள்ல அந்த அட்மின் அவங்க கிட்ட வந்து கொடுத்துரு ம் உன்னோட டீடெயில்ஸ் ஃபுல்லாக எழுதி அவர்கிட்ட கொடுத்துரு ம் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கோ ம் சரி ம்